நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு சேரி ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த சேரி வந்து எப்படின்னா பாலியிஸ்டர் கிளாத்தில் இருந்தது பாலியிஸ்டர் கிளாத் மேலே டிசைன்ஸ் அட்ராக்டிவ் டிசைன்ஸு ஸ்டோன்ஸ்லாம் அப்ளே பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லாயிருந்தது அது வந்து கலர் வந்து எந்த ஒரு ஃபேடும் ஆகலை அதே மாதிரி அதோட டையும் அவ்வளோவா போகலை வாஷிங் மிஷின்லேயும் நல்லா தான் போடுற மாதிரி இருக்கு ட்ரை வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கு